ஹலோ சார் சார் நாங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு காரு ஒன்று வங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ ஏதாச்சும் புதுசாக ஏதாவது காரு ஏதாவது லான்ச்சாயிருக்கா ஒரு ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய காராக நல்ல பிராண்டாக பார்த்து அதாவது இப்போ புதுசாக வந் புதுசாக வந்திருக்கனும் அந்த காரு இதுக்கு முந்தி உள்ள கம்பெனியாக இருக்கக்கூடாது அப்படினா அப்படிலாம் எதுவுமே இல்லை சார் அது வந்து புதுசாகருக்கனும் இது வரைக்கும் அந்தமாதிரி யாருமே எடுக்காததால் இருக்கணும் இப்பதான் இந்த டூ தவுசன்க்கு அப்புறம் வந்த காராக இருக்கணும் சார் பழைய பிராண்டாக இருக்கக்கூடாது ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்குள்ள அதை தாண்டுனாலும் ஓகே டென் லேக் குள்ள எடுத்தாலும் ஓக்கே ஓகே சார் சார் எப்படி அமௌன்ட்டு வந்து ஃபுல்லாக கொடுக்குற மாதிரியாக இல்லை வந்து இஎம்ஐ அந்தமாதிரி கட்டுற மாதிரியா சார் சரி ஓகே சார் இஎம்ஐ வந்து நாங்கள் வந் நாங்கள் இஎம்ஐயாவே எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ கட்டலாம் சார் ஒரு எயிட் லேக்ஸ் அந்தமாதிரி குள்ள எடுக்குறோம்னா இஎம்ஐ கட்டுறதாக இருந்தால் எப்படி கட்டனும் ம்

எந்த டேட்டுக்குள்ள சார் ஸ்டார்டிங் ஃபைவ் டே ஃபை அஞ் அஞ்சாந்தேதி குள்ள அப்படி கொடுக்குற மாதிரியா இல்லை மன்த் எண்டில் கொடுக்கலாமா நம்ம கிட்ட இருக்கும் போது ம் ஆ ஓகே சார்

இப்போ ஏங்கிட்ட வந்து அமௌன்ட்டு நிறையாருக்கு நான் ஒரு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒன் லேக் அந்தமாதிரி இருக்குது அப்படினா நான் ஃபுல்லாவே உங்கள்ட்ட கொடுத்துரலாமா கொடுத்துட்டு ஒரு அடுத்த ஒரு ஃபோர் ஃபைவ் மன்த் கட்டாமல் இருக்கலாமா அப்படி கேட்குறேன் ஒ அப்படிங்களா சரி ஓகே சார் எத்தனி அது எத்தனை வருஷத்துக்கு கட்டுகிற மாரி இருக்கும் சார் நான் இஎம்ஐ எடுத்தால் சரி ஓகே சார் அப்படியே பண்ணிடுங்கள் சரி சரி ஓகே சார் தா நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வீக் வறோம் கார் பார்க்குறதுக்கு சரி ஓகே சார் தேங்க் யூ